சட்ட ஆவணங்கள் இப்போ நான் வந்து இந்தியாவில் இருக்கறேனா அதுக்கு அந்த சட்ட ஆவணங்கள்தான் ஆதாரமே சட்ட ஆவணங்கள் மட்டும் எனக்கு இல்லைனா நான் வந்து வா ஒரு உயிரினமே கிடையாது இந்த இடத்திலியும் நான் வாழலை அந்தமாதிரி அர்த்தம் இப்போ அங்கே சட்ட ஆவணங்கள் ஒருவர் பிறந்தாலே சட்ட ஆவணங்களுக்கான தகுதி வந்துடுத்து இப்போ ஒரு கொழந்தனா அதுக்கு வந்து தாலுக்கா அலுவலகத்தில் வந்து நிறையா ஆவணங்கள் வாங்கணும் பர்த் சர்ட்டிஃபிகேட் வாங்கணும் ஒருத்தர் பிறந்தால் அந்த சர்ட்ஃபிக்கேட்லாம் வாங்குவாங்க இப்போ வந்து கம்யூனிட்டி சர்ட்ஃபிக்கேட் வாங்கணும் ஜாதி சான்றிதழ் வாங்கணும் ஒருத்தர் உயிரோட இருக்காங்கனால் அவங்களுக்கும் ஒரு ஆவணங்கள் வாங்கணும் நிறையா இருக்குது இந்த ஆவணங்கள்லாம் நாங்கள் உயிரோடு இருக்கோன்றதை சொல்கிறத்துக்கு ஒரு ஆதாரம் ஒரு துண்டு சீட்டு அந்த சீட்டுதான் நம்மளுக்கு நம்மளுக்கு எல்லாமே அந்த சீட்டுதான் எது அரசு தர சலுகைகள் எல்லாமே அந்த சீட்டு மூலிமாதான் நாங்கள் வந்து இந்த அரசுக்கு உரியவங்க அப்படினு சொல்லி அந்த ஆவணங்களை நாங்கள் வாழ முடியும் வாங்க முடியும் அந்த சலுகைகளும் நாங்கள் பெற முடியும் அது ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த ஆவணங்கள் வாங்க நிறையா பேர் நிறையா கஷ்டப்படுகிறாங்க இந்த உலகத்துல ரெண்டே பேருதான் ஒன்று படித்தவன் ஒன்று படிக்காதவன் படிக்காதவன் படித்தவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பான் படிக்காதவன் அரசாங்கத்தை நம்பிதானே போவான் அரசாங்கந்தான் அவங்களுக்கு எல்லா ஆவணங்களையும் தரணும் அது எப்படி தருவாங்கனா இந்த தாலுக்கா அலுவலகத்தில் அங்கே வந்து அரசு ஆ அரசில் வேலை செய்கிறவங்க எல்லாமே அங்கே இருப்பாங்க அங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆவணங்கள் கொடுப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மா ஒவ்வொரு ம மனிதர்கள பார்ப்பாங்க பேசுவாங்க கேட்பாங்க செய்வாங்க இது வந்து எல்லா நாட்டிலும் நடக்கும் இங்கு வந்து ஒரு ஆவணங்கள் வாங்கணும்னால் முதல்ல ஒரு தாள் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் ஒரு தாள் நீங்கள் வந்து உங்கள் பேர் ஆதாரம் எந்த வீட்டில் இருக்கிங்க எங்கே எப்படி வாழறீங்க உங்களோடய வருமானம் என்ன உங்களுக்கு வருமானம் இருக்கா இல்லையா நீங்கள் வந்து ஆணா பெண்ணா இல்லை நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரிங்க எந்த நாட்டிலேருந்து வரிங்க உங்களுக்கு இங்கேயே தங்கணுமா தங்கக்கூடாதா வேறே என்னென்ன வேலை செய்விங்க உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குது உங்களுக்கு என்னென்ன தெரியும் நீங்கள் எப்படி பேசுவீங்க பழகுவீங்க உங்கள் கைரேகை என்ன கண்பார்வை என்ன எல்லாமே இங்கே பார்ப்பாங்க அங்கே எல்லாமே ஒரே தாளில் வந்துடும் அதுதான் ஆதார் தாள் அந்த ஆவணத்தை வாங்குவதுதான் இந்தியாவோடைய அடிப்படை தேவை அந்த ஆவணத்தை வாங்கிட்டால் நீங்கள் எல்லா சலுகைகளும் நீங்கள் பெறலாம் ஒரு ஆதார் கார்டு இருந்தால் நீங்கள் எங்கே வேணால் போகலாம் நாட்டுக்குள்ளே அந்த நாட்டுக்குள்ளே ஒரு நாட்டில் ஒருத்தருக்கு ஒரு ஆதார் கார்டு நம்பரு தான் கொடுப்பாங்க அந்த நம்பரில் நீங்கள் எங்கே வேணால் போகலாம் நீங்கள் யாருனு அந்த நம்பர் மூலிமா தெரிஞ்சிடும் அது முக்கியமான தேவை